நான் வந்து உங்கள் ஆபீஸில் வந்து வண்டி புக் பண்ணியிருந்தேன் கேப் புக் பண்ணியிருந்தோம் நீங்கள் வந்து இப்போ ஃபோன் பண்ணுறீங்க எங்களால் வந்து ரொம்ப அவசரம்னு தான் உங்களுக்கு கேப்பு புக் பண்ணிணோம் நீங்கள் வந்து வரது லேட் ஆயிடுச்சு உங்கள் டிரைவர் வந்து வண்டி கொண்டு வரல அதனால் நாங்கள் வேறு கேப் புக் பண்ணி நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க கிளம்பிட்டோங்கனா எங்களுக்கு ரொம்ப அவசரம் இதே மாதிரி வந்து நடந்துக்காமல் நாங்கள் ரொம்ப லாங்காக போகிறதுனால வேறு புக் பண்ணிக்கினோம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு சில விஷயத்த சொல்கிறோம் எல்லோருக்கும் பல அவசரங்கள் இருக்கற செய்யும் அதனால் வந்து ஒரு ஒருத்தர் புக் பண்ணால் அந்த டைமுக்கு அவங்க வீட்டாண்ட போய் அவங்கள பிக்கப் பண்ணிகிட்டு போகிற மாதிரி பாருங்க ஏன்னால் எல்லோருக்கும் பல அவசரங்கள் இப்போது வந்து அவங்கவுங்க அவசரம் பல இருக்கும் ஒருத்தர எதிர் பார்த்துன்னு உட்கானுந்து இப்போ நாங்கள் கேப் புக் பண்ணதுனால் அடுத்த கேப் வந்ததும் கிளம்பி போயிட்டோம் ஆனால் உங்களே நினச்சிருந்தா நாங்கள் போகிற வேலை வந்து சீக்கிரமாக நடக்காது அதனால் வந்து அடுத்தவங்களாச்சும் புக் பண்ணாக்ல கரெக்டாக போகிற மாதிரி உங்களை வந்து மாற்றிக்கிங்க டிரைவரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக அனுப்புங்க அப்போ தான் வந்து நல்ல பேர் வாங்க முடியும் அடுத்தவங்க வந்து உங்களை நோக்கி வருவாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச அறிவுரையை சொல்கிறேன்